நான் எங்கே சீசன் டைம்ல போவேன் பார்த்திங்கனா பனி பெய்கிற டைம்ல வந்து மலைப்பிரதேசத்துக்கு போக விரும்புவேன் ஏன்னா அப்போ அந்த டைம்ல வந்து கீழே இருக்க கிளைமேட்டோட மலைப்பிரதேசத்துக்கு போனிங்கனா கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும் பனி பொழியும் ஒரு கிளைமேட் வந்து ஜில்லுனு இருக்கும் அந்த டைம்ல சூடாக டீ போண்டா பஜ்ஜி அந்தமாதிரி சாப்புடல்லாம் அதுபோக இப்போ சீசன் டைம்ல போயிருந்தால் ஊட்டி கொடைக்கானல் சைடில் போயிருந்தால் கேரட் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அந்த ஃப்ரெஷ் கேரட் எடுத்து சாப்புடல்லாம் வெயில் சீசன் டைம்ல வந்து இதுக்கு போகலாம் கடற் பிரதேசத்துக்கு போகலாம் அதாவது எங்கள் எங்களுக்கு வந்து எது பக்கன்னா சென்னையில இருக்கிற மெரினா ரொம்ப பக்கம் மெரினா டைம்ல போனால் வெயில் டைம்க்கு அங்கே போய்ட்டு பீச்சில குளிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்க கூட குளிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கே இருக்கிற கடல்ல பிடிச்ச மீன்லாம் வந்து கீழே வெளியே வந்து விற்பாங்க அந்த மீனை எல்லாம் சூடாக வாங்கி சாப்பிடுட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இது மூலமாக ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒரு டிராவல் பண்ணிட்டு போகிறோம் போய்ட்டு அங்கே குளிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்ஸோட குளிக்கிறோம் கொஞ்சம் சந்தோசமாக இருக்கோம் அது ஒரு வந்து ஒரு மெமரிஃபுல்லாக இருக்கும் இந்தமாரி வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சந்தோசமாக இருந்தோம் சென்னைக்கு போயிருந்தோம் இந்தமாதிரி இப்போது குளித்தோம் இந்தமாதிரி மீன் சாப்பிட்டோம் அந்தமாதிரி சொல்லலாம் மலைப்பிரதேசத்துக்கு போனோம்னா பைக்ல ஜாலியாக போய்ட்டு பசங்க கூட போய்ட்டு ஜாலியாக தங்கிட்டு அங்கே ஒரு இடம் பார்த்து தங்கிட்டு அந்த பனிக்கும் அதுக்கும் அங்கிங்கேயும் சுத்திட்டு போட் ஹவுஸ் இருக்கும் போட் ஹவுஸ்ல போய்ட்டு ஜாலியாக போட்ல போய் ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்க கூட ஜாலியாக போட்ல சுத்தலாம் போய்ட்டு ஒரு போட் நம்மளே பெடல் பண்ணிட்டு போகலாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு சந்தோசமாக இருக்கும் ஒரு மெமரிஃபுல்லாக இருக்கும்